ஹலோ ம் நல்லா தான் வளர்ந்துட்ருக்கு மேடம் லாஸ்ட் டைம் விட இப்போ நல்லாவே வளருது இப்போ கொஞ்சம் போன டைம் விட இப்போ மருந்துலாம் கொஞ்சம் அளவாக போன டைம் நிறைய தெரியாமல் அளவு தெரியாமல் போன டைம் நிறையவே போட்டோம் மேடம் அதனால இப்போ வந்து ஆ இப்போ கரெக்டாக எல்லாமே போட்டிருக்கோம் அதனால் இப்போ கொஞ்சம் பயிருங்க எல்லாமே செழிப்பாவே வளர்ந்துட்ருக்கு போன டைம் வந்து கடை வேறு வேறு கடையில் ஏதோ கம்பெனி ஐட்டமே இல்லாத பயிருக்கு மருந்து வாங்கிட்டோம் ஒரு சிலருங்கிட்ட விசாரித்துட்டு தான் ஒர்த்துன்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கோம் இந்த டைம் போன டைமை விட இந்த டைம் நல்லா செழிப்பா வளர்ந்துட்ருக்கு மேடம் ம் போன டைம் வந்து செயற்கை உரமாக இருக்குது அவ்வளோ செழிப்பா வரல இந்த டைம் வந்து இயற்கை உரம் அந்த மாட்டு சாணம் அதுதான் எரு அதை போட்டு பயிர்களுக்கு எல்லாம் பூச்சிக்கொல்லி தடுக்குற மாதிரி அந்த சக்தி இருக்குது அதுக்குலாம் பக்கத்தில் ஆ ம் பக்கத்துலேயும் கழனிங்கெல்லாம் இருக்குது அங்கேயும் இன்னும் போட்டு நல்லா லாபமாக பயிர்கள்லாம் வளர பண்ணலாம் மேடம் நீங்கள் நேரில் வந்து ஒரு டைம் பார்த்துட்டு போயிடுலாம் மேடம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நானே பார்த்துருப்பேன் ம் சரிங்க மேடம் ஓகே ம் பை மேம் தேங்க் யூ மேம்